கிராமப்புறங்களில் அரசு நிர்வாகத்தில் உள்ள முக்கியமான குறைகள்னு பார்த்தா நிறைய இருக்கு அதில் மோசமான பொது சேவைகள் குடிநீர் மி மின்சா குடிநீர் சுற்றுப்புற சீரழிவு சுகாதார தாழ்வு ம மது மற்றும் போதைப் பொருட்களோட பயன்படுத் பயன்பாடு மோசமான பொது சேவைகள்னா குடிநீர் மின்சார வசதி முழுமையா இல்லாதது தான் சார் மோசமான போக்குவரத்து வசதி போதுமான கல்வி கிடைக்கிறதில்ல மருத்துவமனைலாம் இல்லாமல் இருக்கு அரசோட திட்டம்லாம் முறையா செயல்படுறதில்ல சுற்றுச்சூழல் சீர் சீரழிவுன்னா காட்டுத்தீ குப்பெல்லாம் சரியாக அகற்றாமல் இருக்குது கழிவு நீர் வடிகால்லாம் அகற்றதில்லை அகற்றது இல்லை சுகாதார தாழ்வுன்னா தூய்மையான குடிநீர் கிடைக்கிறதில்ல நிறைய நோய்கள்லாம் வருது டெங்கு மலேரியா நோயெல்லாம் பரவுது இதனால் மழைக்காலத்தில் அதிகமாக பரவுது மது மற்றும் போதைப் பொருட்களோட பயன்பாடுன்னா அதிகமாக இருக்கு பாதுகாப்பு குறை குறைவாக இருக்கறதால் பெண்கள் நிறைய சிக்கல்லாம் சந்திக்கிறாங்க நலத்திட்ட உதவிங்களாம் சரியாக கிடைக்கிறதில்ல ஊழல் மோசடியெல்லாம் அதிகமாக இருக்கு கிராமப்புற மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நிர்வாகத்தை குற சொல்வது த ஆ தப்பு அதனால் சமூக ஒற்றுமை ரொம்ப முக்கியம்